சொந்த வியாபாரத்தை நாங்கள் மேம்படுத்துவதுக்கு ஊடகத்தை தான் நாங்கள் நம்பி இருந்தோம் ஏன்னால் ஊடகத்தோட பயன்பாடு எங்களுக்குக் கிடைக்கிறதுக்கு வரைக்கும் இவ்வளவு ஒரு லாபம் இருந்ததாக இல்லை நாங்கள் சின்னதாக ஒரு சேரீ பிஸ்னஸ்தான் பண்ணிகிட்டுருக்கோம் மொத்த விலையில் சேரீகளை எடுத்து ஒவ்வொரு புடவையும் ஒரு சிறு லாபத்தை வச்சு நாங்கள் விற்றுட்டுருக்கோம் அப்போது யூடியூப் சேனலெலாம் நிறைய இதே மாரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கறதை பார்த்துட்டு நாங்கள் அதே மாரி யூடியூப் சேனலில்தான் எங்களோட ஒரு சேனல் மாதிரி ஆரம்மிச்சு நாங்கள் பண்ணுற அந்த புடவைகளை வந்து எல்லாேருக்கும் தெரியப்படுத்தி நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அது கண்டிப்பாக சொல்கிறேன் ஊடகங்கள் இருக்கிறதுனால் பெரிய அளவில் லாபம் கிடைக்கிது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை ஊடகங்கள் வந்து எல்லாேர்க்கும் எடுத்து கொண்டு போய் சேர்க்குது எல்லாேரும் கண்கூடாகப் பார்க்குறாங்க எந்த அட்ரெஸ் என்ன அப்படிங்கிறதலாம் விட இந்த ஊடகங்கள் கொடுக்குற விஷயத்தை மக்கள் நேரடியாகத் தெரிஞ்சிக்கிறதுனால் நல்ல அளவில் லாபம் கிடைக்குது சிறிய சிறிய தொழில்களுக்கெல்லாம் இப்போது நிதி உதவி கிடைச்சிட்டுத்தான் இருக்குது நிறைய பெண்கள் மகளிர் குழுவில் அதற்கான ஒரு நிதியுதவியை நாங்கள் வாங்கிதான் இதை செய்ய ஆரமித்தோம் நிறைய வங்கிகளில்கூட இது மாதிரி தொழில்களுக்கான திட்டங்களெலாம் இயற்றிகிட்டுத்தான் இருக்காங்க அந்தத் திட்டத்தின் வழியாகவும் நாங்கள் ஒரு சிறிய அளவில் முதலீடை வாங்கிட்டு மாதமாதம் கட்டுற மாதிரி உள்ளதை பயன்படுத்திகிட்டு இருப்போம் பெரிய அளவில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது அதனால அந்த பிரதான் மந்திரி உத்ராஸ் ஸ்கீம் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது என அதுவும் அந்தத் திட்டமும் பயனுள்ளதாக இருக்குது